நான் வந்து அதிகமாக நீண்ட பைக்கிங் பயணமெலாம் போனதில்ல அப்படி அதிகமாக போகணுன்னா பஸ் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் சேஃப்ட்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன் நான் அதிகமாக நீண்ட தூரம் போனது வந்து பைக்கில் சிக்ஸ்டி டூ செவண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கேன் அதனால எனக்கு வந்து அது ரொம்ப தூரம் மாதிரிலாம் தெரியலை நீண்ட பயணம் போகும் போது பைக் ரைடுக்கு தேவையான ஹெல்மெட் அதுக்கப்புறம் அதுக்கான ஜாக்கெட்ஸ் ஷூஸ் அது எல்லாமே வியர் பண்ணிகிட்டு நான் ரைட் பண்ணன்னால் நான் இதெல்லாம் போட்டுட்டு ரைட் பண்ணுவேன் சப்போஸ் நான் ரைட் பண்ணலைன்னா ஜாக்கெட் ஹெல்மெட் மட்டும் மு போட்டுகிட்டு போவேன் இது தான் நான் வந்து நீண்ட பயணம் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி தான் ரெடி ஆகுவேன்